சார் வணக்கம் சார் எ என் பேரு உமாங்க சார் நான் தருமபுரியிலருந்து பேசுகிறேன் சார் ஆல்ரெடி நாங்கள் வீடு கட்டி இருக்கோங்க சார் இப்போது மேல் மாடி போடணும் அது எப்படி என்ன எவ்வளோ செலவாகும் எந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் போடலாம் டிசைன் எல்லாம் வேணுங்க சார் நீங்கள் நல்லா பில்டிங் ஒர்க் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால் உங்கக்கிட்டே கேட்கலான்ட்டு கால் பண்ணேங்க சார் ஆயிரத்தி எரநூற்றி முப்பதுங்க சார் வடக்கு பக்கங்க சார் கீழ் மாடிக்கு இருக்குதுங்க சார் இப்போது நாங்கள் ரெண்டாவது மாடி போட்டோங்ன்னா மேலே அப்ஸ்டர் போகுறதுக்கு மாடி படிக்கட்டு வேணும் ஆமாங்க சார் பில்லர் போடணுங்க சார் ஏன்னால் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் சொன்னாங்க அதனால் பில்லர் போடணும் போர்டிகோ வேணும் ஊஞ்சல் வசதி எல்லாம் வேணுங்க சார் ஆ விட்டிருக்கோங்க சார் ஏழு போட்டிருக்கோங்க சார் ஆமாங்க சார் அது போட்டால் நல்லதா என்னன்னு எங்களுக்கு தெரியல அது டவுட்டுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு எந்த ஐடியா இல்லைங்க சார் இது ரெண்டு பசங்க இருக்கறதுனால் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு மாடி அடுக்கு இருக்கட்டுன்ட்டு

சரிங்க சார் சார் டபுள் பெட்ரூம் சரிங்க சார் சரிங்க சார் ஆனால் இந்த இதில் வந்து எனக்கு டபுள் பெட்ரூம் வேணுங்க சார் ஹாலு போர்டிகோ ஒரு கிச்சனு அதுக்கப்புறம் மா படிக்கட்டு இது எல்லாமே வே அமைச்சு கொடுக்க முடியுமாங்க சார் மேலே கேட்குறோங்க சார் இப்போது கீழே கார் நிறுத்தறதுக்கு வண்டி நிறுத்தறதுக்கு எல்லாம் இடம் இருக்குது அது மேலே போர்டிகோ மாதிரி கொஞ்சம் பசங்கள் விளையாடுறதுக்கு ஊஞ்சல் அந்த மாதிரி கேட்கறாங்க ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் கம்ப்யூட்ரெல்லாம் வைக்கறதுக்கு இடம் கேட்கறாங்க அதுக்காக தான் சார் கேட்டேன் ஆ சரிங்க சார் அந்த எஸ்டிமேட்டெல்லாம் அப்போ இடத்த பார்த்துட்டு எப்படி ரூம் மாடல்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களெல்லாம் எஸ்டிமேட் போட்டுக்கலாங்கறீங்களா சரிங்க சார் அப்போது நேரில் வந்து அது பார்த்து பேசிக்கலாங்க சார்